எங்களோடய பகுதியில் வந்து என்ன போக்குவரத்து முறையை வந்து மேம்படுத்தணும் அப்படினு நான் சொல்கிறேன்னா முக்கியமாக வந்து சாலை போக்குவரத்துதான் பஸ்ஸுலாம் வந்து மெயினாக வந்து எல்லா மக்களுமே யூஸ் பண்ணுறாங்க வசதியாக இருக்கிறவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி பஸ்ஸதான் வந்து மெயினாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த பஸ்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படினா சில கிராமத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸே விட மாட்டுறாங்க காலைல எட்டு மணிக்கு ஒரு பஸ்ஸு வருதுன்னால் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ்ஸு வருது ரிட்டர்ன் அதே பஸ்ஸு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது நடுவில் நிறையா பஸ்ஸை வந்து விடணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து எல்லா மக்களுக்கும் பயன்படுகிற மாதிரி நிறையா பஸ்ஸை வந்து விடணும் அந்த பஸ்ஸோடய சாலை போக்குவரத்தை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற வகையில் வந்து பஸ்ஸை வந்து நிறையா வந்து விடணும் அப்படினு நான் சொல்கிறேன் எப்போதுமே வந்து எங்களோடய ஏரியாவில் வந்து திருவாரூர் டு வேளாங்கண்ணி அந்த ரூட்டில் வந்து ஒரு டிரெயின் போகுது ம் அதில் வந்து காலையில் பார்த்தோம் அப்படினா காலையில் ஒன்பது மணி அந்த ஸ்கூல் போகிற டைம் காலேஜ் போகிறாங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த டிரெயினில் போவாங்க எந்த ஏன்னா வந்து டிரெயின் டிக்கெட் வந்து பஸ்ஸை விட ரொம்ப கம்மி இல்லையா ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து டிரெயின் யூஸ் பண்ணுவாங்க பஸ்ஸை அந்த நேரத்தில் வந்து எல்லாமே வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே போகிறதுனால அந்த டைமில் அந்த டிரெயினில் போகவே முடியாது நம்பளால் ஒரு ஒரு கால் வைக்கிற அளவுக்குதான் வந்து அந்த எடத்தில் இடமே இருக்குமே தவிர இடுச்சு பிடிச்சிகிட்டுதா போவோம் பயணத்தில் வந்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படுது அப்படினா வந்து நிறையா கூட்ட நெரிசல் நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து பயணத்தின் போது வந்து எல்லாருக்கும் ஏற்படுது ஏனால் வ பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பயணம் வந்து இல்லை கூட்ட நெரிசல் காரணமாக பெண்கள் வந்து தவறாக பாதிக்கப்படுகிறாங்க பஸ்ஸு டிக்கெட்லாம் வந்து இப்போ எக்கச்சக்கமாக ஏறியிருக்கு அதனால் பாதிக்கப்படுகிறாங்க இதெல்லாம் வந்து பயணத்தின் போது நிறைய பிரச்சனைக்குரிய காரணமாக நான் சொல்கிறேன்